ம் யாருங்க ஆமாங்க நாங்கள் காய் க காய் வியாபாரம் பண்ணுறோம் ஆஆ ம் கொடுக்கறோங்க கொடுக்கறதுக்கு தான் வச்சிருக்கறோம் கடை ம்ம் என்ன என்ன ஃபங்க்ஷனு ஆஆ

சரி சொல்லுங்கள் நாங்கள் கொடுத்து அனுப்புகிறேன் கொடுத்து அனுப்புகிறேன் சொல்லுங்கள் ஆஆ

ஆஆ

வெலைலாம் கூடிக்கினே தாங்க இருக்கும் கு வெலை வந்து இப்போ ரேட்டு ஏறிப் போச்சு எல்லோரும் விற்கற வெலை தான் நானும் விற்க போகிறேன் நான் மட்டும் என்ன உனக்கு தனியாக விற்கப் போகிறேன் எதுக்கு ஓ சரிம்மா உங்களுக்குன்னால் ஒரு ருபா கம்மி பண்ணி போடுறேன் சொல்லுங்கள் போட்டு அனுப்புகிறேன்

சரிங்க ஆ சரி வச்சிடுங்க